பொதுவாகவே வந்து ஆடுகள் வளர்க்குறதுல வந்து நாடோடி வளர்ப்பு முறைன்றது வந்து அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் அவுங்க நாடோடின்றவங்கள் வந்து எங்கேனாலும் வந்து போவாங்கள் அது அதுக்கு அர்த்தம் தான் நாடோடி அவங்க போகிறப்போ ஒரு சிலர் வந்து அவங்க நிறைய ஆடுகள் வச்சிருப்பாங்கள் ஆட்கள் போகிற எடத்துக்குலாம் வந்து அவங்க ஆடயுமே கூட்டு போகிறது அவங்க எங்கே தங்கினாலும் அவங்க ஆடயுமே வந்து அங்கே ஒரு பட்டிப் போட்டுத் தங்குகிறது அந்த மாதிரி மேய்க்கிறது தான் நாடோடி வளர்ப்பு முறைன்றது அது அதைப் பற்றி வந்து எனக்கு சரியாக தெரியலை பட் ஆனால் அது ஒரு ஒரு ஊருக்கும் போகிறப்போ வந்து ஒரு ஒரு காலநிலை மாறும் உணவு வகைகள் மாறும் அப்படி மாறி மாறி இருக்கிறது வந்து நம்மளுடைய மனுஷனுக்கே வந்து ஒத்துக்காதுன்றப்போ வந்து ஆடு வந்து கொஞ்சம் ஒத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரமாகும் காலமாகும் அதுக்குள்ளயே அவங்க வேற ஒரு இடத்துக்கு மாறுவாங்கள் இந்தமாதிரி மாறி மாறி அது வளர்ந்துட்டே போகும் அதனால் அது வந்து அந்த அளவுக்கு சரி இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி தெரியலை அது சரியாக என்னன்னு நிலையான வளர்ப்பு முறை வந்து நம்ம வீட்டில ஆடுகள் வளர்க்கிறதப் பற்றி தெரியும் அதை பற்றி சொல்கிறேன் பொதுவாகவே வந்து ஆட்டு ஆடுகள் வளர்க்குறது மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறதுலாம் வந்து நம்ம நம்ம சா இதில் வந்து வழக்கமான இது தான் ஆடுகள்ன்றது வந்து ரொம்ப வந்து பாசமாகவே வளர்ப்பாங்க நம்ம வீட்டில ஒரு ஜீவன் அப்படின்னு வந்து நினைச்சு அதை வளர்ப்பாங்க அதுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் தண்ணி வைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்வாங்கள் அதுக்குன்னே வந்து ஒரு அவர் பணம் செலவழிச்சி அதுக்குன்னு தனியான வக வகையானவைகள் எல்லாம் வாங்கிப் போட்டு அதை பார்ப்பாங்க எங்கேனாலும் மேய விட்டு செலவை கம்மி ஆக்கும் அப்படின் நினைச்சு எங்கேயாவது விட்டோம் அப்படின்னா அது நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியாமல் அது நஞ்சு செடியும் சாப்பிட வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி விடுறது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் நம்ம ப பாதுகாப்புலையே வச்சு தான் அதை வளர்க்க முடியும் நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வேணா இங்கே எந்த ஒரு சு செடியும் இருக்காது எல்லாமே நல்ல செடி தான் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம வந்து அதை அந்த இடத்துல மேய விடலாம் மற்றபடி வந்து சும்மா எங்கையோனாலும் மேயட்டும் அப்படின்னு வந்து விடக்கூடாது அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து கண்காணிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு சொன்னால் தெரிஞ்சிரும் அது வந்து ஒரு வாயில்லா ஜீவன் அதை வந்து நம்ம வந்து கண்காணிச்சிகிட்டே இருந்தால் தான் அதுக்கு என்ன செய்யுது அப்படின் சொல்லி தெரியும் ஸோ அதனால் அதுக்கு வந்து எது முக்கியமோ எது நல்லதோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து சீக்கிரமா செரிமானம் ஆகாது குட்டி குட்டி ஆடுகள்லாம் வந்து அதனாலே வந்து அது சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நிலையான ஆட்டு மாதிரி ஆட்டு மேய்க்கிற வழில வந்து பாதுகாப்பாக வந்து நம்ம எப்போதுமே வளர்க்கணும் அது தான் ஆடுகளுக்கும் நல்லது